பழகுவதற்கு சிரமமான ஒருவருடன் நீங்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டி இருந்தால் ஒரு சூழ்நிலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு பிடிக்காத ஒருத்தரோடு வேலை செய்வது வந்து ரொம்ப ரொம்பவே கஷ்டம் தாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது இப்பேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ நான் வேலை செஞ்சுட்ருக்கற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கோபினு ஒரு ஒருத்தன் இருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு சீனியரு அதனால் என் கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் என் எனக்கு வந்து அவனை பிடிக்கவே பிடிக்காது ஏன் ஏன் அவனை பிடிக்காது அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் வேலை செஞ்சாலும் நான் வந்து வேலையே செய்யாத மாதிரி வந்தே சொல்லுவான் இப்போ நான் இந்த இந்தளவுக்கு ஓரளவுக்கு வேலை செஞ்சுருப்பேன் ஆனால் இவன் வந்து உடனே வந்துட்டு அவன் வந்து வந்து வேறு ஒரு கேள்வி கேட்பான் அந்த கேள்வி வந்து நான் ஸ் பண்ணி இருக்க மாட்டேன் வந்த உடனே நீங்கெளாம் எதுக்கு தான் வேலைக்கு வரீங்க வேலையே செஞ்சது இல்லை ஜாலியாக வரீங்க ஜாலியாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்ம மாங்கு மாங்குனு கடைசியில் வேலை செஞ்சுட்ருப்போம் சப்போஸ் ஏதோ ஒன்று சின்னதாக ஏதோ ஒரு வேலை பண்ணாமல் விட்டிருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா நீ அன்னிக்கு ஃபுல்லாகவே நீ வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம மா கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம் அவங்க உடனே வந்து வேலையே செய்யாத மாதிரி அவன் வந்து இது பண்ணிகிட்டே இருப்பான் சடனாக சொல்லிகிட்டே இருப்பான் அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது நமக்கே எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அவனை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால வேறு வழியே இல்லை ஏன்னால் நம்மளோட சீனியர் அப்படிங்கிறனால வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு பல்லை கடிச்சிகிட்டு அவங்க கிட்டே எதுவும் எதிர்த்து எதுவும் எதிர்த்து பேசாமல் அவனை வந்து அப்படியே அமைதியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மௌனமாக சமாளிச்சுட்ருக்கேன் இப்போ வரைக்கும் வேறு வழி இல்லை அதனால் அதனால் அவன் இருக்கும்போது அவன் எது கேட்டாலும் சரி சரி அப்படி சொல்லி மண்டையை ஆட்டிகிட்டு அப்படியே சொல்லி அப்படியே போயிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மற்றவிங்கிட்ட வந்து அவனை பற்றி அப்படியே கழுவி கழுவி ஊற்றி புலம்ப வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் வேறு வழி இல்லை அதனால உங்களுக்கு பிடிக்காதவிங்கிட்ட வேலை செய் ஸ் வேலை செய்வது ஒன்றா சேர்ந்து வேலை செய்வது ரொம்பவே கஷ்டம் அது வந்து வேறு வழி இல்லை வேறு வழி இல்லாமல் பல்லை கடிச்சிட்டு நம்ம ஒர்க்குக்காக நம்ம ஒர்க்கு வந்து ரொம்ப முக்கியங்கிறனால் அதை வந்து நம்ம வந்து சமாளிச்சுட்டு போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இதே ஒர்க்கு தேவையில்லன்னால் போடா அப்படின் நீ என்னடா நீ என்ன சொல்வது அப்படின் சொல்லிவிட்டு அவனை வந்து எதிர்த்துகிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஒர்க்கு முக்கியம்கிறதுனால நமக்கு வேறு வழி இல்லாமல் அது வந்து சமாளிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாக இருக்குது ஆனால் அதெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் உனக்கு பிடிக்காதவுங்க கூட ஒன்றா வந்து வேலை சேர்ந்து வேலை செய்வது வந்து ரொம்பவுமே கஷ்டங்க இன்னும் அதெலாம் ரொம்ப கொடூரம் சொர்கம் மாதிரியே இருக்காது நம்ம ஒரு காலை எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேலைக்கு போவோம் டக்குனு நமக்கு பிடிக்காதவுங்க வந்த ஆப்போசிட்டில் அங்கே போன உடனே இங்கே முழித்த உடனே அந்த நாளே ஃபுல்லாகவே மைண்டே ஒரு அப்செட் மாதிரி ஆகிரும் நமக்கு அன்றைக்கே டென்ஷன் ஏறி என்ன தான் நம்ம ஜாலியாக வேலை ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக வேலைக்கு வருவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்த உடனே அப்படியே மைண்ட் இதாகிரும் டென்ஷன் ஆகிரும் டென்ஷன் ஆச்சுனால அங்கே இருக்கிற மற்ற வேலைகளும் ஒழுங்காக செய்ய முடியாது வேறு வழியில்லாமல் சமாளிச்சுட்டு தான் ஆகணும் அதாவது இப்போ வரைக்கும் எப்படியே சமாளிச்சுட்ருக்கங்க